இப்போ எங்கள் வீட்டுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை செய்வேன் ரசம் வைப்பேன் இந்த நண்டு ரசல்லாம் வைப்பேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உணவு ஏன்னா இப்போ நண்டு ரசம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக சாப்பிட்டா நம்ம எவ்வளவு பெரிய சளியாக இருந்தாலும் அது வந்து சரியாகிடும் நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகின்றது நாம் எதையும் நினச்சி இது சாப்பிட்டா இது சரியாகும் அப்படிலாம் நான் சாப் நினைக்கவேக்கூடாது சாப்பாடா எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ருணும் இது சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடுமே அது சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படில்லாம் நினைக்கக்கூடாது இப்போ நான் வந்து ரசம் பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா வைப்பேன் எப்படின்னா ஃபர்ஸ்டு அடுப்பை பற்ற வச்சிட்டு கடாயை எடுத்து வச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு அப்புறம் வந்து ரசம் வந்து ரசத்துக்கு தேவையானதே முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் தான் மிளகு சீரகத்த வச்சி ரசம் வச்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவில் வந்து வடை செய்வாங்க அது வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு டைம் எனக்கு வடை செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க வாழைப்பூவில் வாழைப்பூவில் வந்து வடை சாப்பிட்டு வடை செஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா நான் செய்கிறத்தில் வந்து இந்த கெவுரு மாவில் வடை செய்வாங்க அடை அடை ஆ அந்த வா அடை பார்த்தீங்கன்னா கெவுரு மாவை ஃபர்ஸ்டு கரைச்சிட்டு லைட்டாக அப்படியே லைட்டாக கா கரைச்சிக்கிட்டு அதில் வந்து முருங்கைக்கீரை போட்டு முருங்கைக்கீரை உ முருங்கைக்கீர வந்து உருவி போட்டு அதை வந்து வடை மாதிரியே தட்டி அது தோசைக்கல்லுல போட்டு சுட்டு எடுப்பாங்க அந்த அடை பார்த்தீங்கன்னா அவ்வளவு உடம்புக்கு நல்லது க கெவுரு மாவில் வந்து கூல் செய்வாங்க அப்புறம் கூல் வந்து கெவுரு மாவை கரைச்சி அதை ஊறவச்சி அப்புறம் வந்து சாப்பாடு அதுக்கு தனியாக வேக வச்சி அதில் வந்து கூழ் கரைத்து அதை வந்து அதை அந்த சப்பாடைக்கூட ஊற்றி அதையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கா அந்த கூழ் வந்து ரெடியாகிடும் இப்போ அந்த காம் கம்மங்கூழுன்றது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த வெயில் காலத்துலெல்லாம் கெவுரு மாவு கூல்லெலாம் குடிச்சிங்கின்னா ரொம்ப உடம்புக்கு வந்து குளிர்ச்சிய தரும் ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் ஃப்ரூட்ஸு எல்லாம் நல்லது தான் உடம்புக்கு நம்ம சாப்பிட்றத வந்து எதுவுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது உடம்புக்கு நல்ல தானே எல்லா சாப்பாடும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் நான் இதில் செய்கிறதுன்ட்டு எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் தோசையில் வந்து எங்கள் அம்மா அப்படியே மேலே வந்து எக்கு உடச்சி ஊற்றி ஆனியன் போட்டு நல்லா செய்வாங்க எக் தோசை அதெல்லாம் நல்லா சாப்பிட்டன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா உணவே நல்ல உடம்பு வந்து நம்மளை பாதுகாக்கும் வாழைப்பூவில் சாப்பிட்றது எல்லாம் தான் தேங்காய் ஆரோக்கியமான உணவு தான் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம விருப்பப்பட்டு நம்ம சாப்பிட்ணும் யாரையும் நம்ம வந்து சொல்லி சாப்பிடக்கூடாது நமக்கு பிடிச்சத நம்ம சாப்பிட்ணும் ஆரோக்கியமான உணவு தான் எல்லாம் நான் ஆரோக்கியமான உணவில் வந்து எங்கள் பாட்டி வந்து எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும் போது எனக்கு நிறையா செஞ்சு தருவாங்க